என்னுடைய பாசிட்டிவ் எக்ஸ்பிரியன்ஸ் என்ன ப்ரோடக்ட் மேலனால் வந்து என்னுடைய லாப்டாப் மேல்தான் மடிக்கணினி அது முலிமாதான் வந்து எனக்கு நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் கிடைச்சிது நான் என்னனால் வந்து நம்ம என்னதான் கற்றுக்கிட்டு என்னதான் படித்துட்டு இருந்தாலும் அதுக்கு வந்து என்னென்னால் ஃபிக்ஸ்டு மெமரி தான் இருக்கும் ஃபிக்ஸ்டு இதுதான் இருக்கும் நம்ம வந்து எப்படி வந்து இயக்க வைக்கிறோமோ அந்த மாதிரி அதுவும் இயங்கும் ஸோ வந்து என்னை பொறுத்த வரைக்கும் அது பாசிட்டிவ் எக்ஸ்பீரியன்ஸ் அப்படின்னா என்னோடய காலேஜ் சம்மந்தமாக உள்ள எல்லாமே சாஃப்ட்வேர்லேருந்து ப்ராஜெக்ட் பண்ணதுலேருந்து எல்லாமே வந்து என்னோடைய லாப்டாப் வந்து எனக்கு ரொம்பவும் ஒத்துழைத்திருக்கு அது அதுக்கு தகுந்தமாதிரி வந்து அதுவும் வந்து நல்லா என்ன சொல்கிறது ஒவ்வொரு விதத்திலேயும் வந்து ஒவ்வொரு ஃபியுச்சர்ஸ் அந்தமாதிரிலாம் கொண்டு வந்துருக்குது அதனால வந்து என்னுடைய லாப்டாப் எனக்கு வந்து பிடித்த ப்ராடக்ட்டு ப்ளஸ் என்ன சொல்லனுன்னால் அது சில நேரத்துக்கு நம்ம வந்து பார்த்துக்காம விட்டுட்டோம்னால் கூட வந்து அதுக்கு நம்மளுக்கு எப்படி உடம்பு சரி இல்லாமல் போகுதோ அந்தமாதிரி உடம்பு சரி இல்லாமல் போயிடும் ஸோ நம்ம என்னமாதிரி வந்து ஒவ்வொன்றுத்தையும் வந்து நம்ம பாதுகாக்கிறோமோ எப்படி நம்ம மெயின்டைன் பண்றோமோ அந்த மாதிரிதான் வந்து எல்லாமே வந்து உபயோகப்படுத்த முடியும் ப்ளஸ் யூஸ் பண்ணிவிட்டு மற்றவங்களுக்கும் வந்து ஹெல்ப் பண்றத்துக்கு நம்ம கொடுக்கவும் முடியும் அது ஒன்று இருக்குது அதேமாதிரி நம்ம ஒவ்வொன்றும் வந்து அறிஞ்சுக்கிறத்துக்கும் ஒவ்வொன்றுத்தையும் வந்து தெளிவுப்படுத்துகிறத்துக்கும் வந்து ஒவ்வொரு விதத்திலேயும் நம்மளுக்கு வந்து லாப்டாப் வந்து யூஸ் ஆகுது அப்புறமாக வந்து உங்களுக்கு வந்து எதாவது வந்து ஒரு டேட்டாபேஸ் கலெக்ட் பண்ணணுமோ இல்லை எதாவது செயல்முறை படுத்தணுமோ இல்லைனா வந்து உங்களுக்கு டக்குனு வந்து ஏதாச்சும் ப்ராஜக்ட்டை அவசர காலத்தில் பண்ணணுனால் கூட வந்து சிம்பிளாக வந்து உங்க லாப்டாப் மொபைல் இப்போது மொபைலில் வந்து இப்போ நிறையா அப்ளிகேசன்ஸ் வந்துடுச்சு அதனால அதை நம்ம இப்போ யூஸ் பண்றோம் ஒரு நாலு அஞ்சு வருஷத்துக்கு முன்னேலாம் அதுமாதிரிலாம் கிடையாது ஸோ நம்ம வந்து லாப்டாப் இருந்தால்தான் நம்மளால் பண்ண முடியும் அதேமாதிரி வந்து இப்போது லப் அஞ்சாறு வருஷத்துக்கு முன்னாடி ஃபோனில் இருந்தாலும் கூட லாப்டாப் உள்ள கம்பேட்டபிலிட்டி வந்து அவ்வளவாக இருக்காது அதனால வந்து எனக்கு லாப்டாப்ங்கிறது வந்து எனக்கு கொஞ்சம் பாஸ்டிவ் எக்ஸ்ப்ரியன்ஸ் வந்து எனக்கு கொடுத்துச்சி